ம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சேரி சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ அப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ காருக்கு வந்து பெர் டேக்கு வந்து மூவாயரூவா சார்ஜ் பண்ணுறோம் சார் அதுபோக நீங்கள் வந்து ட்ரைவருக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துரணும் ஓகேவா சார் ஆ ஆமாம் சார் பெர் டேக்குள்ளே சார்ஜஸ்ஸு ஏசினா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரெட் எக்ஸ்டா வரும் சார் உங்களுக்கு வந்து ஏசியா இல்லை நாண் ஏசியா சார் ஓகே சார் இப்போ வந்து ஏசினா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரெட் நார்ம அந்த அமௌன்ட்லேர்ந்து எக்ஸ்டா வரும் இப்போ வந்து நீங்கள் கொடைக்கானல் கொடைக்கானல் மட்டும் போகணுமா சார் இல்லை வேறு எதுவும் ப்ளேஸ் போகணுமா சார் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் கொடைக்கானல் போகற வழியில இப்போ வந்து கொடைகானல்ல ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு நாங்கள் அந்த எல்லா இடத்துமே உங்களை வந்து சுற்றி காட்டிருவோம் உதாரணத்துக்கு என்னென்ன இடம்னா இப்போ என்ட்ரென்ஸ்லே சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அப்புறம் வந்து டால்ஃபின் ஹவுஸு குணா கேவு இந்தமாட்டம் பைன் ஃபாரெஸ்ட்டு அப்புறம் பூம்பாறை வில்லேஜ்ஜு இந்தமாட்டம் ஏகப்பட்ட இடம் இருக்கு சார் எல்லா எடத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் சார் எங்கள் ட்ரைவரு ஓகேவா சார் ஆ ரூம் வந்து நாங்கள் அரேஞ் பண்ணிருவோம் சார் நீங்கள் வந்து அதற்கேத்தாப்புல பேமெண்ட் மட்டும் நீங்கள் தனியாக பண்ணிரணும் சார் நான் அப்போ அமௌண்ட் சொன்னது வந்து காசு கார்க்கு மட்டும் உள்ள ரெண்ட்டு சார் ஓகேவா சார் ஓ அதுமாட்டம் நீங்கள் சாப்பாடு அதெலாம் நீங்கள் எ நாங்கள் வந்து சொல்லுவோம் இங்கே சாப்பாடு நல்லாருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அங்கே ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சார் ஓகேவா சார் ஆ நீங்கள் வந்து தங்குறமாட்டம் இருந்தீங்கனா ட்ரைவருக்கு வந்து ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா டிரைவரு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் சார் அப்படி இல்லைன்னா டிரைவர் வந்து கார்இல படுத்துக்குவாங்க அது ஒன்றும் உங்கள் இஷ்டம் தான் சார் அது ஓகே ம் ஆமாம் சார் ஒரு டிரைவர் தான் சார் ஆ ஓகே சார் வேறு எதுவும் உங்களுக்கு உதவி தேவைப்படுதா சார் ஆ ஓகே சார் ஆ பெர் டேக்கு வந்து அப்ராக்ஸாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வரும் மேடம் வரும் சார் இப்போ மொ த்ரீ டேஸ்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் சார் ஆஃபர் நான் வந்து நார்மலாகவே எல்லா இது கம்மி ரோட்டு தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அப்படி ஆஃபர் எதுவும் பண்ணணும்னா ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் பண்ணலாம் சார் அதுக்கு மேலே நம்மள்கிட்ட பண்ண முடியாது சார் ஓகேவா சார் இல்லை சார் நம்மள்கிட்ட இந்த ரேட்டே கா நீங்கள் அதையும் இதையும் கால்குலேட் பண்ணும் போது ஈக்குவலாக தான் வரும் இதுவே கரெக்டான அமௌண்டு தான் சார் ஓகே சார்

ம் போயிரலாம் சார் நீங்கள் சொல்லுற டைமுக்கு கிளம்பிர்லாம் சார் நான் நீங்கள் சொல்லும்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீடெய்ல்ஸ் செண்ட் பண்ணுங்கள் எப்போ வரணும்னு டிரைவர்கிட்ட சொல்லிருங்க நாங்கள் அதுபோக தான் கரெக்டாக உங்களுக்கு டிரைவர் அமிச்சிருவோம் சார் ஓகேவா சார் ஆ டாக்குமெண்ட் அப்படி எதுவும் தேவைப்படாது சார் உங்களோட ஆதார் கார்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் அதுவாக இருக்கும் சார் மற்ற எதுவும் தேவைப்ப தேவைப்படாது சார் ஆ அதெலாம் நம்மள்கிட்ட எல்லாமே கரெட்டா இருக்கும் சார் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்ல எல்லாமே கரெக்டாக இருக்கும் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்